கோயம்புத்தூர் மாவட்டத்தின் காலநிலை கோயம்புத்தூரில் இருக்க காலநிலைன்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நார்மலாகதான் இருக்கும் எப்பவுமே அதனால ஈசியாக பிரிக்ட் பண்ண முடியும் இந்த மாதம் இப்படி இருக்கும் அடுத்த மாதம் வெயில் அடிக்கும் அடுத்த மாதம் மழை பெய்யும் அந்த மாதிரிலாம் அதோட வெப்பநிலைன்னு பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக ஓரளவுக்கு நார்மலான ஸ்டேட்லேதான் மெயின்டயின் ஆகிட்ருக்கும் மதிய நேரங்களில் மட்டும் கொஞ்சம் அதிகமாக ஆகிறக்கான வாய்ப்புகள் இருக்கும் இதில் நான் வந்து இந்த கடுமையான கோடை வெள்ளப்பெருக்கு வறட்சி கடுமையான குளிர்காலம் அந்த மாதிரி ஏதாச்சும் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னால் குளிர் காலத்தை சொல்லலாம் கார்த்திகை மார்கழி அந்த மாதிரியான தருணங்களில் குளிர் ரொம்ப அதிகமாக இருக்கும் எப்படின்னா பனி பெய்யும் இங்கே எங்கள் ஊர்லெலாம் பார்த்தீங்கன்னா பனி வந்து காலையில் ஒரு ஆறு டூ ஏழு மணி வரை கூட பனி அதிகமாக இருக்கும் அந்த உலர் பனியினால ஆப்போசிட்டில் வர்ற ஒரு வண்டியோ இல்லை ஆப்போசிட்டில் நடக்கிற ஒரு ஆளோ இல்லை ஒரு பெரிய மலைகள் இருந்தால் கூட அதை நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாது ஸோ அந்த அளவுக்கு ஒரு குளிர் இருக்கும் அதே சில நேரங்களில் மழைன்னு பார்த்தீங்கன்னா மழை பெய்யும்போது ஒரு சில நாட்களில் ஒரு இந்த மழையா இருக்கும் மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கும் ஒரு நாள் ஃபுல்லாக விடாமல் பெஞ்ச மழைகள்லாம் இருக்குது அப்படி அந்த ஒரு நாள் ஃபுல்லாக விடாமல் பெஞ்ச மழையில சில கிணறுகள்லாம் நிறையாத கிணறுகள் கூட நிறைஞ்சிரும் நிறைஞ்சி அந்த கிணத்துலந்து தண்ணி வந்து போய்கிட்ருக்கும் ஸோ அதெலாம் பார்க்கும்போது ஓரளவுக்கு ஆச்சிரியமாகவும் இருக்கும் அதே மாதிரி நம்மளோட காலசூழ்நிலைகள் மாறி மாறி இருக்கிறதையும் நம்மளால் பார்க்க முடியும் ஸோ இதெல்லாம் தான் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது நம்ம கோயம்புத்தூரில்ன்னு பார்க்கும்போது ஒரு சில நேரங்கள் நல்லாயிருக்கும் ஒரு சில நேரங்கள் மட்டும் எப்பயாவது இந்த மாதிரி நடக்கும் அதிக குளிரோ அதிக மழையோ ஒரு சில சூழ்நிலையில் அதிக வெயில் கூட காணப்படலாம்